ஆ ஹலோ யார் பேசுகிறீங்க ஆ சொல்லுங்கம்மா தெரியும்

ஆ சரிங்கம்மா போட்டுக்கலாம் எவ்வளோக்கு வேணும் ரெண்டு மூணு வருஷத்துக்கா ஆ சரி ஒரு அஞ்சு லட்சருபா ஆகும்

ஆ இல்லை இது லீசுக்குன்னா அவ்வளோ அமௌண்ட் போட்டால் தான்ம்மா சரியாக இருக்கும்

சரி கம்மி பண்ணணும்னா ஒரு மூணு லட்சருபாய்க்கு ஓகேவா உங்களுக்கு ஆ மற்ற எல்லாம் புது லைட்டு ஃபேன் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் ஏதாவது பிராப்ளம்னா நீங்கள் தான் எல்லாம் சரி பண்ணிக்கணும் சரிங்களா

வேறு தண்ணி பில்லு கரண்ட் பில்லெல்லாம் நீங்களே கட்டிக்கணும்

ஆ வீட்டு வரியெல்லாம் நாங்களே கட்டிக்குவோம்

அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருங்க அதுக்கப்றம் அட்வான்ஸ் ஒரு ஒன் லேக் கொடுத்துருங்க ம் ஆ அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருங்க ஆ அக்ரீமெண்ட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்க ஆ அப்போ வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்

ஆ ஆ ஓகேங்க நீங்கள் வாங்க நேரில் பேசிக்கலாம் ஆ சரிங்க வைச்சிட்றேன் ஆ